ஹில்ஸ் சைட் ட்ரக்கிங் போவது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னால் அங்கே இருக்கிற வ்யூயெலாம் அழகாக இருக்கும் மேலே மேலே போகும் போது அந்த க்லௌட்ஸெலாம் வந்து மௌண்டெய்னை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அங்கே அங்கே போனாவே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போது ரொம்ப ஜாலியாக ஃபோட்டோஸெலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் அப்புறம் ஈவ்னிங் டைம் வந்து அந்த சன்செட் வந்து சன்செட் ச சன்செட் ஆகும்போது வந்து அந்த மௌண்டெய்ன் பின்னாடி போய் ஹைட் ஆகிற மாதிரி இருக்கும் மௌண்டெய்ன் அதை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும் அது அழகாக இருக்கும் அப்புறம் ஈவ்னிங் டைமில் வந்து டென்ட்டெல்லாம் போட்டு இருப்போம் அந்த பனியெலாம் வி கீழே விழுகும்போது ரொம்ப அழகாக இருக்கும்